கல்வி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சுதந்திரமாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்துருச்சு கல்வினாலே முன்னாடி எல்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் இலவசமாக கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ இலவசமாக கல்வி கிடைக்கில அது ஒரு வியாபாரமாக போயிடுச்சு இந்த காலம் நடைமுறையில் அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நடைமுறைகள் சரி இல்லை அதனால அதுவும் வியாபாரமாக போயிடுச்சு முன்னாடி எல்லாம் ஓட்டு கட்டிடத்துல தான் ஸ்கூலே நடந்துச்சு இப்போ அப்படி இல்லை மாடி கட்டிடத்துல நடக்குது அது மட்டும் இல்லாமல் முன்னாடி எல்லாம் படிச்சால் மட்டும் தான் நம்மெல்லாம் பாஸ் ஆகி இன்னொரு வகுப்புக்கு மேலே போக முடியும் இப்போ அப்படிலாம் இல்லை ஆல் பாஸு அப்படிங்கிறதுல மட்டுமே நம்ம வாழ்க்கை ஓடிகிட்டுருக்கு கல்வியில் இப்போ அதை எல்லாத்தையுமே தாண்டி கொரோனா அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஒன்று வந்து அது எல்லாத்தையுமே கடந்து ஆன்லைன் க்ளாஸு செல்லு மூலியமாக படித்து அதிலேயே எக்ஸாம் எழுதி அதிலேயே படித்து அதிலேயே மேலே மேலே போகிற மாதிரி காலக்கட்டங்களெலாம் வந்துருச்சு அது எல்லாத்தையுமே தாண்டி கல்விங்கிறது இப்போ எல்லா காலக்கட்டத்தையும் பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறது ஒரு வியாபாரமாக முழுசாக முழுமையாக ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு முன்னாடி இருந்த காலத்தில் இருக்கிற மாதிரி கல்வி இப்போ இல்லை கல்விங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜூக்கு போகிற மாதிரி இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை இப்போ எல்லாம் ஒரு முழுசாக அது ஒரு வியாபாரமாக ஆன்லைனா அப்படியே மாறிடுச்சி நம்மளும் அது காலத்துக்கு தகுந்தாப்புல அதோடய பாதையில் நம்மளும் நடக்க ஆரமிச்சதுனால் அப்படியே போயிட்டுருக்கு கல்விங்கிறது